சொல்லுங்க வணக்கம் நல்லது சரி என்ன நல்லதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யலாம்னு ஆர்வமாக இருக்கீங்க சரி தக்காளி கத்திரி மிளகாய் இதெல்லாம் ஆ சரிங்க நீங்கள் பெட்லைஸர் எதனாது போட்டிருக்கிறீங்களா நிலத்துக்கு சரிங்க அப்போ இயற்கையை நம்மக்கிட்ட இயற்கைதாம்மா இருக்குது உரமெலாம் மொதல் வந்து நீங்கள் உழவு பண்ணும்போது மீன் அமிலம் போட்டு மண்ணை சுத்தம் பண்ணிக்கோங்கம்மா ஆமாங்க நம்ம கடையிலையே இருக்குதுங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் அப்பப்போ க க கன்சல் பண்ணுங்க நாங்கள் சொல்லிகிட்டு வரோங்க இப்போது நீங்கள் வந்து மண்ணு மண்ணை சுத்தம் பண்ணுங்க மீன் அமிலம் போட்டு சுத்தம் பண்ணி வையுங்க

நா நம்மக்கிட்ட விதைய வந்து ஆர்கானிக்தாம்மா இருக்குது அதை நான் நீங்கள் வந்து பதப்படுத்திக்கணும் நன்றி